ஹலோ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார் அதெலாம் நல்லாத்தான் சார் படிக்கிறான் தம்பி அதெலாம் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார் ஆனால் கொஞ்சம் வால்தனம் மட்டும் பண்ணுறான் இல்லை சார் அதெலாம் இல்லை சார் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாம் ஏதுவும் அந்தளவுக்கு எல்லாம் இல்லை என்ன பொண்ணும் பையன் நல்லா பாட்டு பாடுவான் சார் இந்த விசியத்தில் மட்டும் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாஸ்க்கு ஏதுவும் அனுப்புனீங்கன்னா பரவா இல்ல ஆ அதெலாம் கரெக்டாக வருங்க சார் அதெலாம் இல்லை சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ நீங்கள் எக்ஸ்ட்ரா டூஷன் வேணா அனுப்புங்க ஹேண்ட் ரைடிங் எல்லாம் இது எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் ம் அதான் ஆ ஆ சரிங்க